எங்கள் வீட்டில் வந்துட்டு மொத்தம் அஞ்சு பேர் இருக்கோம் நான் அம்மா அப்பா எங்கள் எனக்குன்னு ரெண்டு அக்கா இருக்காங்க எங்கள் அப்பா வந்துட்டு விவசாயம் வேலை பார்க்குறாங்க அம்மா வந்துட்டு ஹவுஸ்வைஃப்பாக இருக்காங்க எங்கள் அக்காங்க மொதல் அக்காவுக்கு வந்து மேரேஜ் ஆகிருச்சி ரெண்டாவது அக்கா வந்துட்டு ஸ்கூலில் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க நான் வந்துட்டு படிச்சிக்கிட்டிருக்கேன் எங்கள் அக்காவுக்கு வந்துட்டு ரெண்டு பசங்க இருக்காங்க இங்கே மொதல் அக்காவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அவங்களுக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் எங்கள் ஃபேமிலி பார்த்தோம்னா சின்னதாக இருந்தாலுமே பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த அளவுக்குக் கொஞ்சம் எப்பவுமே ஹேப்பியாக இருப்போம் எந்த பிரச்சனைனாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இருப்போம் ஸோ ஃப்ரெண்ட்ஸுமே சரி எனக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து கொஞ்சம் க்ளோஸாகவே இருக்காங்க ஸோ எல்லோருமே வந்துட்டு என்னோடய படிப்புலேயும் சரி மற்ற விஷயத்துலேயும் சரி என்னோடய ஃபேமிலியும் சரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சரி ரொம்பவே நிறையாவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்பா வந்துட்டு எப்பவும் போல எல்லா அப்பாவும் மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டாக தான் இருப்பாங்க அம்மா வந்துட்டு என் ஃப்ரெண்ட்லீயாக இருப்பாங்க அதுவும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டான ஃப்ரெண்டு மாதிரி தான் எப்படின்னால் இது நான் பண்ணவாம்மா அப்படினுட்டு சொல்லிட்டு கேட்டால் சரி உனக்கு ஓகேனால் நீ பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே நேரத்தில் நான் பண்ணுற விஷயனுட்டு கரெக்ட்டா தப்பா அப்படின்றதும் பார்ப்பாங்க ஓகே இந்த விஷயம் ஓகே ஆனால் இது வந்துட்டு இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அதனால நீ இப்படி பண்ணாதே அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக எடுத் எடுத்து சொல்வாங்க நீ இதை பண்றதை நீ இப்படி பண்ணலாம் அப்படின்னு ஸோ நல்ல விஷயமாக இருந்தால் ஸோ ஓகே நீ பண்ணுன்னு சொல்வாங்க அதுவே இல்லை அது வந்துட்டு ஒத்து வராது அப்புடின்னா அது எந்தளவுக்கு எனக்குச் சொல்லி புரிய வைக்க முடியுமோ அந்தளவுக்கு எனக்குச் சொல்லி புரிய வைவப்பாங்க அக்காங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுலேருந்து எனக்கு படிப்பு விஷயத்தில் நிறையாவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஏன்னால் சின்ன பிள்ளையா இருந்தப்போலாம் எனக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் நிறையா கொடுப்பாங்க அதலாம் வந்துட்டு எனக்கு பண்ணவே தெரியாது அப்போவே நிறையாவே தருவாங்க ஒரு நாளைக்கே நாலு கிட்ட தருவாங்க எல்லா சப்ஜெக்ட்லேயும் சேர்த்தே நான் என்னடா இது அப்படின்னு யோசிச்சிட்டிருக்கப்ப அவங்க தான் கூப்பிட்டு வச்சு இப்படி பண்ணணும் அப்படிலாம் சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ எஜுக்கேஷன்வைஸில் பார்த்தோம்னா எங்கள் அக்காங்க தான் இதுக்கு நிறையாவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க பெரியக்கா வந்து மேக்ஸ் மேஜர் ஸோ அவங்க வந்துட்டு மேக்ஸில் எந்த டௌட்னாலும் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க எங்கள் சின்ன அக்கா வந்துட்டு இங்கிலீஷ் அதனால் இங்கிலீஷில் எந்த டௌட்னாலும் அவங்க சொல்லி கொடுப்பாங்க எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் சாப்புட்ற டைம் வந்துச்சுனாலே மார்னிங் டைமில் எல்லாம் ஸ்கூலுக்குப் போனோம் அப்புடினா ஒவ்வொரு டைமில் உட்காந்து சாப்புடுவோம் மதியமும் நாங்கள் ஸ்கூலில் உட்காந்து சாப்புடுறது அதை மாதிரி போயிடும் ஈவினிங் டைம் ஆச்சு நைட்டு வந்துட்டு ஆச்சு அப்படின்னால் டின்னர் வந்துட்டு ஃபேமிலியாக சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம் அப்போ எதாவது காமெடி பண்ணிக்கிட்டு அப்படியே ஜாலியாக சாப்பிடுவோம் எங்கள் அக்கா பசங்களும் வந்துட்டு ஈவினிங் டைம் ஆனால் எங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க அவங்க வந்துட்டா இன்னும் கொஞ்சம் எங்கள் வீட்டோடய ஹேப்பினஸ் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூடின மாதிரி தான் அவங்க சேட்டை பண்ணிட்டு எல்லாத்துக்கிட்டயும் வம்பிழுத்துட்டு அது கொஞ்சம் ஜாலியாக போகும் பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருப்பாங்க ஸோ எங்கள் ஃபேமிலினால் எனக்கு எல்லாமே எல்லோருமே சொல்வாங்க அதேமாதிரி தான் ஆனால் இது வந்து ரொம்ப உள்மனசுலேருந்து சொல்கிற மாதிரி அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு எனக்கு எது எது கரெக்ட்டோ அது அது பண்ணு இல்லையா இதை விட்டுரு அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுவாங்க ஸோ முன்னாடி ஒன்று மனசில் ஒன்று வச்சுட்டு பின்னாடி ஒன்று பேசுகிறது அப்புடிலாம் கிடையாது எதுனாலும் நீ பண்ணுறது கரெக்ட்னால் கரெக்ட்டு தப்புனால் தப்பு அப்படின்னு டேரெக்ட்டாக சொல்லிடுவாங்க ஸோ அது மாதிரி ப்ரெண்ட்ஸுங்களை சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்றது எனக்கு ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயம் தான் ஸோ ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி என்னோடய வளர்ச்சி வந்துட்டு ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்துட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு பேஸாக தான் இருப்பாங்க என் ஃப்ரெண்ட்ஸும் சரி என் ஃபேமிலியும் சரி அதனால் நான் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு பொக்கிஷமாக தான் எப்போதுமே நினப்பேன்